நிறைய இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் நிறைய டிராக்டர்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்னென்னா என்ன ஒரு வண்டி அந்த மாதிரி ஏர் ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி தான் யூஸ் ஆச்சு இப்போ இருக்கிற அந்த டிராக்டர் வந்து நம்ப ஏர் ஓட்ட பயன்படுத்திக்கிறோம் அப்புறம் மரம் அந்த வே மரம் வெட்டுனது அந்த வேரெல்லாம் அந்த வந்து பிடுங்கி எடுக்கறதுக்காக நம்ப அதை பயன்படுத்துறோம் அப்புறம் முந்திரிகளுக்கு இல்லை பயிர்கள் நெல் இந்த மாதிரில்லாம் விரைச்சியிருந்துதுன்னா ஒரு உளுந்து இந்த மாதிரில்லாம் மல்லாட்டை இது மாதிரில்லாம் இருந்தா நம்ம என்ன செய்யறோம் தண்ணி எடுத்துட்டு போயிவிட்டு மருந்தடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் பூச்சி மருந்துல்லாம் அதில் தண்ணியில கலந்து மருந்தடிக்கிறதுக்கு அந்த க ஏ டிராக்டரை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்புறம் நான் அந்த அந்த அறுவடை செஞ்சு இப்போ முந்திரியோ பலாவோ மாவோ என்ன செய்றோம் அந்த டிராக்டரை எடுத்துகிட்டு அதை பின்னாடி இருக்கிற அந்த வண்டியில் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம் வரோம் அப்போ அதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது அப்புறம் நம்ம இங்கேர்ந்து கொல்லை காட்டுக்கு போகறதுக்கு நம்ப அதில் எல்லாம் பயன்படுத்திக்கிறோம் தண்ணிக்கு நம்ம இப்போ பயன்படுத்திக்கிறோம் அறுவடை செஞ்சு அந்த பொருளெல்லாம் நம்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு பயன்படுத்துகிறோம் ஏர் ஓட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம் அடுத்தது அந்த மரலாம் வெட்னோன்னா அதை எடுத்துப் போட்டு எடுத்து வர்றதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் இது மாதிரி நிறைய வகையில் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கு விவசாயத்துக்கு நல்ல முக்கியமான ஒரு அடிப்படை எதுன்னு பார்த்தா அந்த டிராக்டர் தான் இந்த டிராக்டர் இல்லைனா இப்போ நம்பளால் எதுவுமே பண்ண முடியாது நடந்து போய் மருந்தடிச்சு அதை வித விதச்சி அறுவடை பண்ணிக்கின்னு வர முடியாது தண்ணி தேவைப்பட்டுதுன்னா தண்ணி அடிக்க முடியாது அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நமக்கு இந்த டிராக்டர் வந்து பயன்படுது இப்போ அந்த நம்பளுடைய பாரம்பரியத்துலேருந்து பார்த்திங்கனா இந்த டிராக்டர் நமக்கு பாரம்பரியமாகவே ச்ச உழுவுறவங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு டிராக்டராக நல்ல பயனுள்ள ஒரு வாகனமாக இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்ப வந்து கொல்லை காட்டில் எல்லா வேலையும் செய்யறத்துக்கு நம்ப டிராக்டரை நம்ப பயன்படுத்திக்கிறோம் மருந்தடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போகறதுக்கு விவசாயம் செய்யறத்துக்கு அறுவடை செய்யறத்துக்கு ஏர் ஓட்டுறத்துக்கு அனைத்துக்கும் நம்ம ஏன்னா செய்யறோம் இந்த டிராக்ட்ரு பயன்படுத்துகிறோம் இதில் நிறைய வகையான டிராக்டர் இருக்கு சின்ன சின்னதா இருக்கு ஏரு ஓட்டுறதுலே ரெண்டு வகையான டிராக்டர் இருக்கு அதாவது சட்டி கலப்பைனு சொல்லுவாங்க கொக்கி கலப்பைனு சொல்லுவாங்க அதை வச்சு ஏர் ஓட்டுறதுக்கு நல்லா ஆழமான வேரெல்லாம் பிடிங்கிறதுக்கு ஒரு டிரா கலப்பையும் சாதாரணமாக ஓட்டுறதுக்கு ஒரு கலப்பையும் நம்ப அதை பயன்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி நமக்கு டிராக்டர் இருந்துதுன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ப இப்போ இப்போ மருந்தடிக்க முந்திரி கொல்லைக்குலாம் மருந்தடிக்கணுன்னா அதில் வந்து டேங்க் வச்சு நம்ம என்ன செய்யறோம் மருந்து எடுத்துகிட்டு போயிவிட்டு தண்ணி எடுத்துன்னு போயிவிட்டு மருந்து அடிச்சிக்கிறோம் அப்போ முந்திரி கொ முந்திரி கொட்டை விளையிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மாதிரி மல்லாட்டை உளுந்து இந்த மாதிரி விளைக்கிறவங்களுக்கு வாழை இந்த மாதிரி இருக்கிறத்துக்கு நமக்கு தண்ணி எடுக்குறதுக்கு பயன்படுது அறுவடை செய்யறதுக்கு பயன்படுது ஏர் ஓட்டுறதுக்கு பயன்படுது ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போகறதுக்கும் நமக்கு ஒரு தண்ணியோ இல்லை ஏதாவது வ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மரமோ ஏதாவது இங்கேருந்து நம்ப எடுத்துகிட்டு போகணும் கொல்லைக்கு அப்படினு சொன்னால் அதுக்கும் நமக்கு பயன்படுது டிராக்டர் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு வாகனம்